ஹலோ ராஜஸ்ரீ டிராவல் ஏஜென்சியா நீங்கள் நான் தரங்கம்பாடிலந்து பேசுகிறேன் பைரவ டெம்பிள் வரைக்கும் போகணும் முப்பதாந்தேதி காலைல போகணும் நாங்கள் ஒரு முப்பது பேர் வரோம் எவ்வளோ ஆவும் இல்லைமா கொஞ்சம் நால் மணி வரையும் ஆவும் ஆ ஓகேமா ஆ ஓகேமா தரங்கம்பாடி வரணும் முப்பதாந்தேதி காலைல ஆ ஓகே ஆ தேங்க் யூ